ஆமாம் உங்கள் மொபைலில் செய்தி என் மொபைலில் நான் செய்தி ஊடகம் வந்துட்டு பது படிச்சுட்டு தான் இருக்கேன் மொபைலில் அதாவது வந்துட்டு நம்மளோடய கைபேசியில் வந்துட்டு ஒரு செய்தியை வந்துட்டு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இடம் பொருள் அதாவது இந்த இடத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை நமக்கு எப்போ வந்துட்டு நமக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போ வந்துட்டு நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு நம்மளோடய அறிவை வந்துட்டு நல்லாவே வளர்த்திக்க முடியும் இப்போது வரைக்கும் அதாவது இப்போ இந்த நிமிஷம் கூட என்ன நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம நம்மளோடய கைபேசியில் செய்திகளை படிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவும் அப்படின் சொல்லிட்டு நான் நம்புவேன் நான் வந்துட்டு என்னென்ன சேனல் எல்லா சந்தாதாரராக இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி புதிய தலைமுறை அதுக்கப்புறம் வந்துட்டு பாலிமர் இந்தமாதிரி செய்தி செய்திகளை வந்துட்டு வெளியிடக்கூடிய சேனல்களில் வந்துட்டு சந்தாதாரராக தான் சேர்ந்துருக்கேன் இதெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப நல்ல வி ந நல்லதும் கூட இது வந்துட்டு ரொம்பவே உதவிகரமாகவும் இருக்குது அதாவது வந்துட்டு என்ன சொல்வது இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு டிவியில் தான் பார்க்கறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி தான் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதாவுது நம்ம செய்திகளை கேட்கறதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு நம்ம ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் நம்மளோடைய அன்றாட வாழ்க்கை அந்த இதிலருந்து ஆனால் வந்துட்டு இப்போது நம்ம நம்ம வந்துட்டு நம்மளோடய கைபேசியில் தான் வந்துட்டு செய்தியை பார்க்கறோம் அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு நேரமோ நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை இப்போ நான் சும்மா நின்றுட்ருக்கேன் அப்படின்னா அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு நான் ஏதோ ஒரு செய்தியை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அல்லவா ஸோ அப்படி இருக்கறப்போ அது என்னோடய அறிவை வந்துட்டு மேம்படுத்தும் அல்லவா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இப்போது இந்த நிமிஷம் இந்த நொடி என்ன நடந்துட்டிருக்குன் கூட என்னோடய கைபேசியில் வந்துட்டு என்னால் நான் நான் என்னென்ன சேனலில் எல்லாம் வந்துட்டு சேர்ந்துருக்கனோ அது மூலயுமாவும் சரி இல்லை மத்தது மூலயுமாவும் சரி என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அல்லவா ஸோ அப் அப்படி வந்துட்டு இந்த மாதிரி அதாவது வந்துட்டு கைபேசி மூலமாக தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப உதவிகரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சன் தொலைக்காட்சியாகட்டும் இல்லை பாலிமர் புதிய தலைமுறை இந்த மாதிரி நிறையா சேனலில் வந்துட்டு நான் சந்தாதாரராக சேர்ந்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கிறது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு உடனுக்குடனாக வந்துட்டு அந்த செய்திகளை வந்துட்டு நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க நம்மளாலேயே வந்துட்டு அதை தெரிஞ்சுக்க முடியுது